ஹலோ ஆமாம்ங்க மேடம் சொல்லுங்கள் ஆ சரிங்க மேடம் ஆ இருக்குங்க மேடம் எங்கள்கிட்ட வந்து ப்ரீத்தி பட்டர்ஃபிளை ஸ்மார்ட்டு பிலிப்ஸ் மிக்ஸர் க்ரைண்டர் இந்த மாரி நிறையா ப்ராண்ட்டில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க ஆ சரிங்க நீங்கள் சொன்னதில் வந்து இப்போ நான் சொன்னதுலையே வந்து பிலிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராண்டடுங்க மேம் ரொம்ப நாளைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா ஃபியூச்சர்ஸும் இருக்கும் ஆ சொல்லுறேங்க மேம் இந்த பிலிப்ஸ் கம்பெனியில வந்து இப்போ நிறையா இந்த ஸ்லைஸரு அப்புறம் வந்து மாவு பினையிற மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க மேடம் இது வந்து ஒரு பதி இது ஒரு பதிமூணாயிரத்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூவா வருங்க மேடம் இது கொஞ்சம் பெரிய ப்ராண்ட் இல்லைங்க மேடம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் இது வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் மூணு வருஷம் வாரண்ட்டி மாதிரி வரும் நீங்கள் மறுபடியும் வாங்க வேண்டிய அவசியமே வராது இல்லைங்க மேடம் மூணு வருஷம் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வரும் இந்த வா இந்த த்ரீ இயர்ஸில் உங்களுக்கு எதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு பண்ணிக் கொடுத்துட்டு போயிடுவோம் ரெடி பண்ணிக் கொடுத்துட்டு ஆ சரிங்க மேடம் இதில் வந்து நீங்கள் நிறையா ஃபெசிலிட்டி இருக்கு மேம் ஸ்லைஸர் இருக்கு ஜூஸ் போடுற மாதிரி இருக்கு த்ரீ கப்ஸ் வருதுங்க மேம் ஆ அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வேறு எதாச்சும் வாங்குற மாரி இருக்கீங்களா இப் இந்த டைம்மில் வந்து ஆஃபர் போய்க்கிட்டுருக்குங்க மேடம் இப்போ நீங்கள் வந்து பிலிப்ஸில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்து நானூற்றி தொம்ப நானூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா வருது இதில் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க கடாய் வந்து ஃப்ரீயாக தருவாங்கங்க மேடம் ஆ இது உங்களுக்கு ஓகேங்களா இல்லை வேறு எதாச்சும் பார்க்குறீங்களா ஆ சரிங்க மேடம் ஓகேங்க மேடம் இதை ஆட்ரு போட்டுறேன் வேறு எதாச்சும் பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுறோம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகேங்க தேங்க் யூ